மழை காலத்துலெலாம் பார்த்தாக்கா அதிகமாக மழை பெஞ்சிட்டு வந்துட்ருக்கும் போது நார்மலாக மழை பெஞ்சிச்சினா மண்ணு இழுத்துக்கிச்சுனா ஒன்னும் பிரச்சின இல்லை பயிருங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் இதே அளவுக்கு அதிகமாக ஜாஸ்தியாக மழை பெஞ்சி பயிரலாம் மூடுற அளவுக்கு தண்ணி வெள்ளம் வந்துருச்சுன்னும் போது பார்த்தாக்கா வாய்க்கா வரப்புலாம் வெட்டி விட்டு ஃபுல்லா தண்ணி ஓரளவுக்கு ட்ரையாகிற அளவுக்கு ஓரளவுக்கு லிமிட்டாக கண்டிஷனாக வெச்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குனா கொஞ்சம் கரட்டாக இருக்கும் அதுவுவே ஜாஸ்தி தண்ணியாடுச்சினா பயிரெல்லாம் மடிஞ்சு அழுகிடும் அதுவே கொஞ்சம் பெரிய பாதிப்பாக போயிடும் அப்புறம் இதுவே இப்போ ஓரளவுக்கு பெரிய பயிரு பா அப்படின்னா ஓகே இதே சின்ன பயிர்னா ஃபர்ஸ்ட்டு முளையிலே பார்த்து கொஞ்சம் கரட்டாக பா தண்ணியெல்லாம் உடச்சி விட்டு கரட்டாக லிமிட்டாக வெச்சுக்கிட்டோன்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும் அதே பள்ளமான பகுதினா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் அது கொஞ்சம் மேடான ப பகுதின்னா கொஞ்சம் எல்லா எ எளுமும் சமனம் சமமான இடம் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கிடது